ஆமாங்க சொல்லுங்கள் சரிங்க என்ன மாதிரி டைப்பிலங்க எத்தனை ரூம் சைஸ் எதாவது ஐடியா இருக்குங்களா சரிங்க மூன்னுரூம் வந்து கான்கிரீட் மாதிரி போடுகிற மாதிரிங்களா இல்லை சிமெண்ட் சீட் அந்த மாதிரி கலர் சீட் கலர் சீட் போடுகிற மாதிரிங்களா சரிங்க இப்போ மூணு ரூமுக்குண்டான ஸ்கொயர் ஃபீட் வந்து எந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா இவ்வளோ போடலாம் இத்தனை பத்துக்கு பன்னெண்டு பத்துக்கு பதிமூணு ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதாவது மெஸ்சர்மென்ட் வச்சிருக்கீங்களா போட்டு சரிங்க இப்போ வந்து பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துதுன்னா சிமெண்ட் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் சைடில் ஒரு ஒன்று டூ ஒன்றை அந்த மாதிரி ரேட் ஆகும்ங்க இப்போ நீங்கள் மூணு ரூம் சொல்லும்போது மூணு ரூம்க்கு உண்டான ஏரியாஸ் ஸ்பேஸ் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேமென்ட் வந்து முன்னே பின்னே ஆகும்ன்னு வைங்களேன் இப்போ பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கும்போது ஒரு லட்சம் டூ ஒன்றை லட்சருபா உங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்காக முதலீடு பண்ணுற மாதிரி இருக்குங்க இப்போ மூணு ரூமும் ஒரே சைஸ் அப்படின்னா இந்த அமௌண்ட் தான் வரும் மூணு ரூமும் வெவ்வேறு சைஸ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேரி ஆகும்ன்னு வைங்களேன் ஒரு ரூமுக்கு ஒன்றை லட்சம் அப்படின்னா இன்னொரு ரூம்முக்கு ஒன்றை லட்சத்துக்கு ரூம் சைஸ் அதிகமாக ஆகுது அப்படின்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட ஆகும்ங்க இப்போ ரூம்குள்ளே வந்து பூச்சு வேலை பெயின்டிங் ஒர்க்கு எல்லாமே நாம்மளே பண்ணி கொடுத்துருலாங்க அதுக்கு தனியாக உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணனும் கீழே டைல்ஸ் போடணும்ன்னா டைல் டிசைனிங் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆகும் டைல்ஸ் போடுகிற மாதிரி உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குங்களா கீழே ரூமுக்கு கீழே வந்து ஃபுளோர் டைல்ஸ் போடுகிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குதுங்களா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ்சோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்ல லைஃப் வரணும் ரொம்ப நாளைக்கி ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு இருக்கணும் எந்த டேமேஜ்ஜூம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துதுன்னா அதுக்கு தனியாக ஒரு பிரைஸ் அமௌண்ட் ஆகும்ங்க இல்லை ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் இதுக்கு போட்டால் போதும் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஆல்ட்ரேசன் பண்ணாலும் பண்ணுவோம் எங்களுக்கு ஃபியூச்சர்க்கு மேபி எதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காக போடணும் அப்படின்னா ஒரு மீடியம் அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறா மாதிரி இருக்கும் லோ குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியும் டைல்ஸ் நாங்கள் வந்து புரொவைட் பண்ணிக்குவோம் ஓகேங்க என்னங்கிறதை நீங்கள் உங்கள் வீட்டில் பேசிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு கூப்பிடுங்க சரிங்க பெயிண்ட் செலவு வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்துங்க லைஃப் அதிகமாக வரணுன்னா கொஞ்சம் கூட அமௌண்ட் ஜாஸ்தி வரும்ங்க நல்ல பிராண்ட்டட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட வரும் ஒரு ஆவரேஜ்ஜாக இருந்தா போதும் ஒரு நாலஞ்சு வருஷம் அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்ங்க ஆமாம்ங்க அது நல்லாயிருக்குங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா அதுலையே நிறையா குவாலிட்டி வைஸ் இருக்கும்ங்க இப்போ ஒரு பிராண்ட்லையே பார்த்தீங்கன்னா மூணு நாலு குவாலிட்டி இருக்கு அதில் இப்போ வெயில் மழை அந்த மாதிரி இதுக்காக புரொடக்சனுக்காக நம்ம லைஃப் வர்ற மாதிரி இருக்கு அது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்டையும் பட்ஜெட் பற்றியும் நீங்கள் பேசிவிட்டு என் எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிக்குங்க மூணு ரூமுக்கு உண்டான ஏரியாவை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுங்க நாங்கள் என்னங்கிற டீட்டையிலை உங்களுக்கு சொல்கிறோம் வெவ்வேறு பெயிண்ட் அடிச்சா நீங்கள் பெயிண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறத பொறுத்துதாங்க அதோட லைஃப் வரும் சரிங்க

சரிங்க அதா பத்துக்கு பன்னெண்டு அப்படின்னா நம்ம மெட்டீரியலோட குவாலிட்டி பொறுத்துங்க மெட்டீரியல் நீங்கள் நல்ல குவாலிட்டி வேணும்ன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்டுக்கு ரூம்முக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து டூ இருபது ரூவா ஆகுங்க கலரு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரைஸில் எவ்வளோ என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நம்ம பண்ணி கொடுத்துடுவோங்க எல்லாமே கஸ்டமர்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போங்க நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூணு ரூமுக்கும் சேர்த்து பெயின்டிங் ஒர்க்கு மட்டும் ஒரு முப்பது டூ நாற்பதாயிரம் வரைக்கும் வரும்ங்க சரிங்க சரி நீங்கள் வீட்டில் பேசிவிட்டு சொல்லுங்கள் நன்றி